தம்பி ஆ இல்லை எங்கள் இது வந்து அட்ரெஸ்ஸு மாற்றணும் நாங்கள் வந்து ஈரோட்லிருந்து இப்போது இங்கே மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் எனக்கு வந்து ஆதார் கார்டை மாற்றி கொடுக்கணும் இந்த அட்ரெஸ்ஸுக்கு அதுக் கேஸ்ஸெலாம் அங்கே உள்ள அட்ரெஸில்தான் இருக்குதுங்க ஆ ம் ஆ ஈபி பில்ருக்குங்க ஆ இல்ல ஈபி பில்ருக்குதுங்க அது வந்து அம்மா வீடுதாங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் அதனால் அதில் ஈபி பில்லு இருக்குதுங்க இதில்தான் என் என் பேரில்தான் கட்டி இது பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்டு பில் கட்டிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு இப்போது இதை மாற்றறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் கொஞ்சம் சொல்றிங்களா ஆ அது எப்படி போகணுங்க ஆ இசேவை மையத்தில் ஆ நானே பண்ணுற மாதிரி

சரிங்க

ம் அட்ரெஸ்ஸு மட்டும்தான் மாற்றணும் ஃபோன் நம்பர் அதேதானுங்க சரி சேரிங்க

சேரிங்க அதுதான் எனக்கு வந்து இந்த அட்ரெஸ் இது மட்டும்தான் மாற்றணும் மற்ற எதுவும் மாற்ற தேவை இல்லைங்க ஃபோன் நம்பரெலாம் அதே நம்பர்தாங்க இந்த அட்ரெஸ் அங்கே உள்ள இதுலிருந்து இங்கே இந்த ஏ இந்த இங்கே மதுரையில் இருக்கற அட்ரெஸ்ஸை மாத்தணுங்க வேறு வேலை இல்லைங்க ம் சேரிங்க ஆ

சேரிங்க ஆ சேரிங்க ஆ இல்லை இதுலிருந்து நம்ம எதுவும் காசு எதுவும் எடுத்துப்பாங்களா அப்படி பண்ணிணோம்னா சரி சேரிங்க சேரிங்க எடுத்துக்கலாம் இந்த இந்த அட்ரெஸ்க்கே வந்துர்றோங்க சேரிங்க ஆ சேரிங்க இது இன்னொன்று பண்ணணும் கேஸ்ஸு அதில் மாற்றிர்லாங்களா சிலிண்ட்ரு ஆ சரிங்க

சரி சரிங்க பரவாயில்ல உங்கள்கிட்ட வந்து கேட்டேன் நீங்கள் இதாவது சொன்னிங்களே இல்லாட்டி அலஞ்சுக்கிட்டே திரிய வேண்டியதாக இருக்கும் ம் ஃபோன்லே வேலை பார்க்கறதுன்னா அது சரியாகாது மாற்றியா சேரிங்க சரிங்க ம்